இப்போ என் மகனை பார்த்திங்கன்னாக்கா என்ன படிக்கணும்னாக்க எப்படியா இருந்தாலுமே தான் மகன் வந்து நல்லா படிக்கணும் நிறைய படிக்கணும்னால் எல்லோரும் பெற்றவங்க எல்லோருமே ஆசைப்படுவாங்க அதே மாதிரி தான் என்னோடய ஆசையும் என் பிள்ள வந்து ஒரு டென்த்து எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் நல்ல மார்க் எடுத்தால் தான் ஏன்னால் ஒரு ஹயர் ஸ்டடி போகும் போது நல்ல ஒரு குரூப் எடுக்க முடியும் குரூப் சூஸ் பண்ணிட்டு நம்ம பியூச்சரில் வந்து என்ன பண்ண போகிறோம் ஒரு நீட் எக்ஸாம் எழுத போகிறோமா இல்லை ஒரு நர்சிங் லைன் போகிறோமா இல்லை ஒரு டிப்ளமோ லைனில் போகிறோமா அப்படின்றத்துக்கு சூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த டென்த் மார்க்கு தான் நம்ம எடுத்ததை பொறுத்து தான் இருக்குது இதில் நல்ல மார்க் எடுத்தாக்க லவன்த்து டுவெலத்தில் நல்ல குரூப் எடுக்கலாம் அந்த குரூப்பை ஃபினிஷ் பண்ணி நல்ல மார்க்கோடு நம்ம டுவெல்த்தில் வெளியே வந்தோம்னாக்க ஒரு ஹையர் ஸ்டடிக்கு வந்து நம்ம எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ கொடுத்து படித்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக லைஃப்பில் நல்லாயிருக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னாக்க இப்போ தான் மகன் படிக்கணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க எவ்வளோ வேணுனாலும் படிக்கட்டும்னு ஆசைப்படுவோம் அந்த படிப்பு வந்து அவனோடய வருமானத்தை நிர்ணயிக்கக் கூடியதாக இருக்கணும் இப்போ அதாவது மற்ற இடத்துல போய் என்னை பொறுத்தவரையிலயும் பார்த்தீங்கன்னா என் பிள்ள வந்து படித்துட்டு எங்கேயாவது வேலைக்குப் போகணும்னு ஆசைப்படுறத விட என் மகன் வந்து ஒரு முதலாளியாக இருக்கணும் தனக்கு கீழே ஒரு ரெண்டு பேரை வச்சாவது வேலை செய்கிற அளவுக்குத் தன்னோடய திறமையை வளர்த்துக்கணும் ஏன்னால் அவனுக்கு எலக்ட்ரானிக்கு அந்த மாதிரி ஐட்டம்லலாம் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு மெக்கானிக் வேலை பார்க்குறது அந்த மாதிரி அதெல்லம் பிரித்து வேலை பார்க்குறதுலாம் ரொம்பவே இன்ட்ரஸ்ட்டாக செய்யலாம் அதனால் டிப்ளமோ கோர்ஸ் ஏதாவது சேர்த்து விட்டு அந்த மாதிரி படிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் எவ்வளோ வேணாலும் படிக்க வைப்பேன் அதுக்காக படிக்க வச்சிட்டு நான் அதில் வந்து என் மகன் ஃபர்ஸ்ட்டாக வரதுக்கு உள்ள வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் இப்போ வந்து காரு அந்த கார்டு கார் மெக்கானிக்கல்லாம் கற்றுக்கிட்டு அதில் எக்ஸ்டரா ஃபிட்டிங் அந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னுட்டு என் பையனுக்கு ரொம்ப ஆசை அதுக்கான வழிவகையை நான் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் நான்